நான் கடைசியாகப் படித்த புத்தகம் சிட்டுக்குருவியும் காகம் என்ற கதையாகும் இந்தக் கதையில் சிட்டுக்குருவி ஓர் காட்டில் வசித்தது அந்தச் சிட்டுக்குருவியுடன் ஓர் காகம் நட்பாகப் பழகி வந்து அந்தக் காகக்கூட்டத்தோடு இணைத்துக்கொண்டது அப்போது குருவிகள் அனைத்தும் அந்ச்த சிட்டுக்குருவியிடம் காகத்திடம் பழகாதே அது உனக்கு கேடு விளைவிக்கும் என்ற அறிவுரையைக் கூறினார்கள் ஆனால் அந்தச் சிட்டுக்குருவியோ அவர்கள் கூறும் அறிவுரை எதையும் கேட்கவில்லை ஒரு நாள் காகங்கள் அனைத்தும் இரை தேட காட்டுக்குச் சென்றது அப்போது சிட்டுக்குருவியும் கூடவே சென்றது அங்குச் சோளக்கருதை தின்றுக் கொண்டு இருந்தது அப்போது தோட்டக்காரன் ஒரு கம்பை எடுத்துக் காக்கை மீது வீசினான் காக்கைகள் அனைத்தும் பறந்துச் சென்றது ஆனால் சிட்டுக்குருவியோ பறக்காமல் அந்த ஒரு மரத்தின் மீது நின்று வேடிக்கைப் பார்த்துக் கொண்டிருந்தது கம்பை எடுத்துக்கொண்டு தோட்டக்காரன் அந்தக் குருவியை அடித்தான் அந்தக் கம்பு குருவியின் மேல் அடிப்பட்டது இதில் துடிதுடித்துப் போனது இதில் இருந்து நாம் பாதிப்பு என்னவென்றால் பிறர் கூறும் அறிவுரையை நாம் எப்போதும் கேட்டு உண்மையாகத் தெரிந்துக்கொண்டு நம்ம தெளிவு பெற வேண்டும் என்பதைப் புரிந்துக்கொண்டேன்